உங்களுக்கு சொந்த தொழில் உள்ளதா அதை எப்படி ஆரம்பித்தீர்கள் இல்லையென்றால் எதாவது தொழில் புதிதாக தொடங்கப்படுவதை பார்த்துறிக்கீளா இந்த விஷயத்தில் வங்கி எப்படி உதவுகிறது நான் வந்து எந்த ஒரு தொழிலும் தொடங்கல நான் வந்து இப்ப தான் காலேஜி ஃபர்ஸ்ட்டு இயர் படிச்சிகிட்டு இருக்கிறேன் எங்கள் அப்பா அம்மா தான் வந்து ஒரு லேபருக்கு போயிவிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குறாங்க லேபர் ஒர்க் பண்ணுறாங்க டெய்லி அப்புறம் நான் படிச்சு முடிச்சிவிட்டு இப்போ பிகாம் படிக்கிறேன் அப்புறம் எம்காம் முடிச்சிவிட்டு வேணா ஒரு பேங்க்குக்கு இல்லையின்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் இப்போ போன ஒன்னே பேங்க்கில் போய் நம்ம லோனு கேட்டம்னா லோனு தரமாட்டாங்க சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க ஒவ்வொரு வங்கிலையும் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டு கேட்பாங்க ஒரு ஒரு வங்கி ஒரு ஒரு வங்கியில் இதுமாரி டாக்குமெண்ட்டு கேட்பாங்க